நான் நிறைய வாட்டி ஒரு சில தலைப்பில் வந்து எழுதணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் வந்து இப்போது ஒரு பொலிட்டீஷன் பற்றி நம்ம எழுதுணும்னா அது மூலியமாக எதாவது ப்ராப்லம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதாமலே விட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நிறைய ரூல்ஸ் படி தான் நம்ம அதை கரெக்டான ஒரு முறையில் தான் பேசணும் இதே நம்ம எதாவது ஒரு வார்த்தை தப்பாக விட்டுட்டாலோ அது பெரிய இஷ்யூவாயிடும் அதனால் ஒரு சில வாட்டி சில எனக்கு பிடிச்ச டாப்பிக்கில் பேச எழுத முடியாமல் போயிருக்கும்